ஹலோ முனியாண்டி விலாஸுங்களா நாங்கள் மூக்கனூர்லருந்து பேசுறேங்க எங்களுக்கு சிக்கன் பிரியாணி சிக்கன் வறுவல் அந்தமாரி ஆர்ட்ரு பண்ணணுங்க ஆமாங்க மூக்கனூர்லருந்து பேசுறேங்க மூக்கனூர் அன்னூர் பக்கம்தாங்க ஆ அங்கேருந்து பேசுறேங்க நீ நீ இவுங் நாங்க பார்த்தீங்கன்னா சவுண்டம்மன் கோயில் வீதி பின்னாடிருக்கறங்க மூக்கனூரில் ஆமாங்க நீ நீங்கள் வந்து நேரில் அமௌண்ட்டு வாய்ங்கங்க பா பணத்தை இது கொடுத்துட்டு ஆர்ட்ரு பண்ணிக்கிறேங்க அமௌண்ட்டு வாய்ங்கிங்க ஆமாங்க இங்கே வந்து மழை நற நல்லா மழையா இருக்குதுங்க நீங்கள் சீக்கிரம் வருவீங்களா லேட்டா ஆகுங்களா வந்துருவீங்களா ஓகேங்க ஆ வந்துட்டீங்களா ஆ சரி வாங்க பரவாயில்லிங்க இவ்வளோ மழையில சீக்கிரம் வந்து டே இது பண்ணி கொடுத்துட்டீங்க பரவாயில்லிங்க உங்களுக்கு நல்லா ஃபீட்பேக் பண்றேங்க நல்லா கருத்து இது போடுறேங்க ஆ டேங்க்யூங்க ஆ